ஒரு மொழி பாடகர் மற்றொரு மொழியில் பாடும்போது அந்த மொழிக்கேற்றவாறு அந்த அந்த அந்த மாநிலத்தின் கலாச்சாரத்துக்கு ஏற்றவாறு அந்த மாநில மக்களின் நடைமுறைக்கு தகுந்து வே மாரி அவர் பா பாடுகிறார் மற்றும் அவர் குல குரலையும் அம்மொழிக்கு ஏற்றவாரு அம்மாநில மக்களின் மொழிக்கு ஏற்றவாரும் அவர் மாற்றி பாடுகிறார் அப்பொழுதுதான் அம்மாநில மக் அம்மாநில மக்களால் அம்மொழி மக்களால் அவர்கள் விரும்பப்படுவார்கள் இதுவே நிதர்ஷமான உண்மை முக்கியமாக எஸ்பி பாலசுப்ரமணி எடுத்துக்கொள்வோம் அவர் தமிழுக்கு ஒருமாதிரி பாடுவார் மலையாளத்துக்கு ஒருமாதிரியா பா பாடுவார் தெலுங்குக்கு ஒருமாரியா பாடுவார் கன்னடத்துக்கு ஒருமாதிரியா பாடுவார் இந்திக்கு ஒருமாதிரியாக பாடுவார் அதேப்போல அதேப்போல கேஜெ யேசுதாஸ் தமிழுக்கு ஒருமாரியா பாடுவார் மலையாளத்துக்கு ஒருமாரியா பாடுவார் வட இந்திய பாடகரான உதித் நாராயணன் அவர் அவர் குரல் வந்து எல்லா மொழிக்கும் ஒரேமாதிரியாதான் இருக்கும் ஆனால் அவருடைய வந்து கொஞ்சும் தமிழ் வந்து அனைத்து தரப்பு மக்களுக்கும் பிடிக்கும் அவர் தமிழகத்தில் பல்வேறு பாடல்களை பாடியுள்ளார் இவ்வாறாக மொழிக்கி தகுந்தமாதிரி அம்மாநில மக்களுக்கு தகுந்தமாதிரி அவர் பாட வேண்டும் அப்பொழுதுதான் அவர் குரல் அனைத்து தரப்பு மக்களையும் அந்த மாநில மக்களையும் சென்றடையும்